ஹலோ அண்ணே பேக்கரிலேர்ந்து பேசுகிறீங்களாண்ணே ஆ உங்கள் பேக்கரி எந்த இடத்துலண்ண இருக்குது அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் இருக்குண்ண வீட்டில் ஒரு பங்க்ஷனு அதுக்கு எனக்கு கேக்கு மட்டும் ஆட்ரு வேண்ணுண்ணே சரிண்ணே நம்ம என்னென்ன ஃப்ளேவர்ண்ணே வச்சுருக்கீங்க உங்கள் கடையில் ஃபளேவர் சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவோம் எவ்வளோத் தேவைப்படுது என்னான்ட்டு

சரிண்ணே என் என்ன மாதிரிண்ணா பண்ணித் தருவீங்க இப்போ ஒவ்வொரு கடையில் வந்து நம்ம பொம்மை மாதிரி செஞ்சுத் தருவாங்கள் வேறு மாதிரி சரிண்ண நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க சரிண்ணே எனக்கு வந்து நார்மலாக ஒரு பிறந்த நாளுக்காக ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதுக்குத் தகுந்த மாதிரி பண்ணுண்ணே ஒரு பத்துக் கிலோ வேணுண்ணே ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் தேதி முடிவு பண்ணலண்ணே லேண்ட் மார்க் மட்டும் எங்கன இருக்குன்னு கரெட்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி வெ எவ்வளோ ப்ரைஸு சொன்னீங்கன்னால் பரவாயில்ல

சரிண்ணே சரிண்ணே

இல்லைண்ணே நான் பர்த்டே கேக்கு மட்டும் பத்தாதுண்ணே ஏன்னால் நிறையப் பேர் வருவாங்களா அதிகமாக எனக்குத் தேவைப்படும் அது இல்லாமல் எனக்குப் பீஸும் வேணும் ஆமாண்ணே அது இல்லாமல் எனக்கு பீஸ் வேணும் சரிண்ணே சரிண்ணே இல்லை பத்துக் கிலோ வாங்கணும் டிஸ்கௌண்ட்னாச்சும் பண்ணித்தாங்கண்ணே இதில் டிஸ்கௌண்ட் எதுவும் பண்ணித்தாண்ணே

நாங்கள் பர்த்டே தாண்ணே பண்ணுறோம் கண்டிப்பாக பேர் எழுதுர மாதிரி வருண்ணே நான் பேர் எழுதிருக்காங்களா பேர் வந்து எனக்கு வந்து தமிழ் தமிழ் இங்கிலிஷ் இது ரெண்டுலேயுமே வேணுண்ணே எனக்கு ரெண்டுலேயுமே எழுதணுண்ணே ஏழு நூறா என்னாண்ணே ஆ சரிண்ண பேர் வந்து இராதாகிருஷ்ணன்னு வரணுண்ணே இராதா இராதாகிருஷ்ணன் உங்களுக்கு வாட்ஸப் நம்பர் சொல்லுங்கள் அப்புடி இல்லைன்னா நான் நேரில் வந்து பார்க்குறேண்ணே ஸ்பெல்லிங்கோடய என்னோடய பேர் நான் எழுதித் தர்றேண்ணே சரி ப்ரைஸ் மட்டும் சொல்லியிருண்ணே அப்படியே

சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே டிஸ்க்கௌண்ட் பண்ணதுக்கு நான் நேரில் வந்து பேசுகிறேண்ணே ஆ சரிண்ணே நன்றிண்ணே